லாக்டவுனில் நான் வந்து என்ன சமைக்க ட்ரை பண்ணேன் அப்படினாக்கா சிக்கன் சவர்மா வந்து செய்லாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோட வந்து செய்ய ட்ரை பண்ணினேன் அது சவர்மா வந்து கடையில் வந்து கொஞ்சம் அன்ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னதினால வந்து ஹெல்த்தியான முறையில் வந்து வீட்லேயே செய்லாம்னு சொல்லிட்டு சவர்மா ரெடி பண்ணேன் வந்து எனக்கு தேவையான தேவையான திங்க்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு செய்ய ஆரம்பித்தேன் சவர்மா செய்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பிரட் செய்யணும் அதுக்கப்புறம் மயோனைஸ் அதுக்கப்புறம் முக்கியமாக தேவையான இது சிக்கன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அழகாக அதை வந்து எல்லாம் சேர்த்து கலக்கி அதை வந்து ரோல் பண்ணி நம்ம வந்து அப்படியே சாப்பிட வேண்டியது தான் இது வந்து சிக்கன் சவர்மா அடுத்தது வந்து என் டல்கோனா காஃபினு சொல்லிட்டு ஒன்று செஞ்சேன் அதுவும் வந்து காஃபியை காஃபியை வச்சு செய்கிறதான் காஃபி பவுடரை வச்சு அதை வந்து பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா காஃபி பவுடரை காஃபி வந்து கிடைக்கும் அதை வந்து ப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிடுறது தான் வந்து டல்கோனா காஃபி அதுக்கப்புறம் நிறையா பேக்கிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லா வந்துச்சு அந்த கேக்கு கப் கேக்ஸு அந்தமாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணேன் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு அதுக்கப்பறம் வந்து அப்புறம் ஸ்நாக்ஸஸ் ஃபிரெஞ்ச் ஃப்ரைஸ் பஜ்ஜி அந்தமாதிரி வந்து நிறையாவே வந்து ஸ்நாக்ஸ்லாம் ட்ரை பண்ணி சாப்பிட்டேன் சூப்பராகவே இருந்துச்சு லாக்டவுனில் ரொம்ப ஹெல்ஃபுல்லான விஷயம் வந்து குக்கிங்கை கற்றுக்கிறதுதான் குக்கிங் வந்து எப்படிலாம் வந்து கற்றுக்கலாம் என்ன புது புதிய டைப்ஸ் ஆஃப் குக்கிங் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு லாக்டவுன் வந்து ஹெல்ஃபுல்லா இருந்துச்சு வீட்லேயே இருந்தாலும் வந்து போர் அடித்தாலும் வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிவிட்டு இருந்ததினால லாக்டவுன் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்ல ஃபுட்டெல்லாம் வந்து நிறையா வீட்டு சமையலாம் வந்து செய்ய கற்றுக்கிட்டேன் குழம்பு வைக்கிறது அந்தமாதிரி வந்து நிறையா பொருள்லாம் வந்து செய்ய கற்றுக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பிரியாணிலாம் செய்ய கற்றுக்கிட்டேன் பிரியாணி செய்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினைச்சேன் ஆனால் வந்து செய்கிறது வந்து ரொம்ப ஈசியாகவே இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் வந்து ஈசியாகவே இருந்துச்சு பிரியாணி செய்கிறது செம்ம சூப்பராக இருந்துச்சு செம்ம டேஸ்டாக இருந்துச்சு எல்லாம் வீட்டில் வந்து நல்லாயிருக்குனு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கைப்பக்குவம் இருக்கு இல்லையா அதை பொருத்துத்தான் வந்து எல்லாம் அமையும் அதனால வந்து எல்லாம் வந்து நான் செஞ்ச லாக்டவுனில் நான் செஞ்ச எல்லா ஃபுட்டுமே ஸ்நாக்ஸ் அண்ட் ரெசிபீஸ் எல்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு எல்லோருமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படினு சொல்லிட்டு கமாண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க